இப்போ எங்கள் கிராமத்தில் உள்ள நீர்நிலை ஆதாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏரி அதுக்கப்புறம் வந்துட்டு மழைக்காலங்களில் வர இந்த ஓடை அது போன்ற அந்த ஒரு நீர் ஆதாரம் அதைத் தாண்டி வந்து போர்வெல்ஸ் நம்ம செயற்கை மனிதர்கள் போட்ட போர்வெல்ஸ் தான் அது வந்து எப்போதுமே இருக்கும் அந்த போர்வெல்ஸ் தவிர்த்து வந்துட்டு நீர் ஆதாரம்னால் ஏரி அப்புறம் குளம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓடைதான் ஏரி வந்துட்டு ஒரு சீசனுக்கு மழை பெஞ்சிதுனா அது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஏழு மாதம் நிற்கணுன்னா கொஞ்சம் வற்றிடும் அதுக்கப்புறம் ஏரியை வந்து யூஸ் பண்ணுறது கஷ்டம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓடைகள் வந்துட்டு மழை பெய்யுறப்போ எந்த அளவுக்கு வந்து நீர் ஓட்டம் இருக்கோ அதைப் பொறுத்தே ஓடையை வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னால் பெரிய அந்தளவுக்கான ஏரிகள் எதுவும் கிடையாது ஒரு எட்டு மாதத்துக்கு இது அதுலேருந்து நீர் வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப மழை பெஞ்சாதான் அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அதையும் பயன்படுத்த முடியாது இதைத்தாண்டி வேறு எதுவும் பெருசாக எந்தவொரு நீர் ஆதாரமும் இங்கே இல்லை